இப்போது வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது அடுப்பில் தான் சமச்சு சாப்பிட்ருக்கோம் அடுப்பில் சமச்சு சாப்பிடும் போது நம்ம உடம்பு வந்து நல்லா இருந்து ஹெல்த்தியாக இருந்தது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை டைம் கொஞ்சம் லேட்டாகும் ஏன்னா ஒரே அடுப்பில் சாதம் வடித்து அதுக்கடுத்து பருப்பு வேக வச்சு அப்புறம் சாம்பார் வைக்கணும் அதனால் கொஞ்சம் டைமிங் ஆகும் அதனால் ஆனால் டைமிங் ஆனாலும் உடம்புக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தது ஆனால் இப்போ வந்து அப்படி செய்ய முடியாது இல்லைங்களா ஏன்னா பசங்க காலைலேயே ஸ்கூல் போகணும் டிஃபன் பண்ணும் அப் மதியம் லன்ச் அரேஞ் பண்ணும் இப்போ கேஸுல் எப்படி சமைக்கிறன்னா நம்ம இந்தாண்டு சாப்பாடு வைக்கிறோம் அந்தாண்ட சாம்பார் வைக்கிறோம் காலையில் டிஃபன் தோசை ஊற்றி ஒரு சட்னி வச்சர்லாம் கேஸுங்கிறதால நம்மளுக்கு எந்த இதுவும் இல்லை பசங்க கேட்குற சாப்பாடை உடனே உடனே செஞ்சு கொடுக்க முடியுது அதே அடுப்பாக இருந்தால் அடுப்பு பற்ற வைக்கணும் கொஞ்சம் மழை டைம்னா கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா விறகுலாம் நனஞ்சிரும் எடுத்து வைக்க முடியலைன்னா ஒரு சூழ்நில எடுத்து வைக்க முடியலை நம்ம விறகு எடுத்து வைக்க முடியலைன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் விறகு நனஞ்சிருச்சுன்னா அடுப்பு பற்ற வைக்க முடியாது புகஞ்சிக்கிட்டு லேட்டாவும் ஸ்கூல் போகிற பசங்களுக்கு நம்ம டிஃபன் கரெக்ட்டாக கொடுக்கலன்னா கேஸுல் சமைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குது பெஸ்ட்டாக இருக்கிறதா நான் ஃபீல் பண்ணுறேன் ஓ தேங்க்யூ